வீட்டு தோட்டத்தப்பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது எனக்கு பெரிய தோட்டங்கள் கிடையாது எங்கள் வீட்டை சுற்றி சுற்றடவில் எங்களுக்கு தேவையான காய்கறி வகையானது அப்புறோம் பூச்செடிகள் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம் அதில் பூச்செடிகளாம் தினமும் நல்லா கவனித்து அதற்கு தண்ணி ஊற்றி அதை பராம்மரித்து வருகிறேன் தோட்டத்தில் வந்து இப்போது ஒரு காய்கறி வகைகளை போட்டுருக்கிறோம் அது எங்களுக்கு முக்கிய இருக்குது குறிப்பாக கருவப்பிள்ள மரம் இருக்குது அது எங்களுடைய அன்றாட உணவு தேவைக்கு பயன்பட கூடியதாக இருக்கிறது இப்படியாக எங்கள் தோட்டம் ஃபுல்லானாலும் சு வீட்டு சுற்றாடல சுற்றி தோட்டங்கள சீர் வாருகிறோம் எங்களுக்கு ரொம்பவும் புரோஜனமாக இருக்குது புரிஞ்சிக்கிறோம் ஆசைப்பட்றோம்